இப்போது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நிறையா கொண்டாடுவாங்க அதை ஒரு ஒரு மதத்திலையும் ஒவ்வொன்று இப்போது ஹிந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவிழா திருவிழாவில் மோஸ்ட்லி நிறையா சொல்லலாம் அந்த காலத்தில் பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த டைம்லாம் அப்படி இல்லை பெண்கள்தான் இப்போது ஃபர்ஸ்ட்டு எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க அதேமாதிரி இப்போது திருவிழாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆண் பங்கேற்கிறதை விட பெண்கள்தான் அதிகமாக இருப்பாங்க அந்தவொரு நாளில்தான் இப்போ ரொம்ப ஜாலியாகருக்கும் இப்போ முஸ்லீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரம்ஜான் பக்ரீத் இந்தமாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்தமாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது அதேமாரி கிறிஸ்டின்ஸுன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்துமஸ் இதிலல்லாம் அவங்க நிறையா இதாக கொண்டாடுவாங்க இப்போது நமக்கு பொங்கல் தீபாவளி இந்தமாதிரிலாம் இருந்துச்சுனா பொங்கல் அப்படின்னாலே நம்ம சாப்பிட்டு நல்ல ட்ரெ புது ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம் அதேமாரி தீபாவளிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரூல்ஸ்லாம் போடுவாங்க இவ்வளோதான் பட்டாசு வெடிக்கணும் ஆனால் அந்த அதெல்லாம் அப்படி கிடையாது இப்போதெல்லாம் அப்படி இல்லை பெண்கள் கலாச்சாரம் முன்னெலாம் பெண்கள் வெளியே வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இல்லை பெண்கள்தான் மோஸ்ட் பாப்புலராக அதிகமாக இப்போது இதாயிட்டிருக்காங்க எங்கே பார்த்தாலும் இப்போது பெண்கள்தான் அந்த காலத்திலலாம் மேக்கப்லாம் இருக்கான்னு கூட தெரியாது ஆனால் இப்போதெல்லாம் ஃபேஸில் ஒரு ஒரு காம்போ இல்லாமல் வெளியே யாருமே வர மாட்றாங்கள் நிறைய இப்போ நிறைய திருவிழாலாம் நிறையா இருக்குது இந்தமாரி தேர் இந்தமாதிரிலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில்தான் இருக்குது